ஹலோ சென்ட்ரல் பிரியாணி கடைங்களா ஆமாங்க நான் வந்து இங்கே யசோதாங்கிறவுங்க பேசுகிறேங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பேரக் குழந்தைக்கி வந்து பர்த்டே ஃபங்ஷன் வைக்கலாண்ட்டுருக்குறோம் அதுக்கு வந்து ஃபுட் ஆர்ட்ரு பண்ணணும் ஆமாங்க நான் வெஜ்தாங்க என்னன்னன்னால் பிரியாணி அப்புறோம் லெக் பீஸ் சிக் சிக்கன் பிரியாணிதாங்க ஆ சிக்கன் பிரியாணிதாங்க லெக் பீஸு அப்புறம் சில்லி அப்புறம் நம்ம நீங்கள் நார்மலாக கொடுக்குற மாதிரி அந்த தயிர் அதெல்லாமே எனக்கு வேணும் எவ்வளோ பேருக்குன்னால் ஒரு ஐம்பது பேர் போதுங்க ஐம்பது பேர்த்துக்குன்னா எப்படியும் ஒரு அறுபது பேராட்டாம் சாப்படல்லாமில்லைங்க ம் ஓகே ஓகேங்க அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் கிடச்சுச்சுனா நன் நீங்களே போடறீங்களா ஓகேங்க அதுவும் போதுங்க பீடாவெல்லாம் எதுவும் வேண்டியதில்லங்க ஓகே எவ்வளோ ஆகுங்க ஃபைவ் தௌசண்ட்ங்களா ஐம்பது பேர்த்துக்கு ஃபைவ் தொளசண்ட்ங்களா கொஞ்சம் தள்ளுபடி பண்ணீங்கன்னால் பரவாயில்ல ஆ ஓகேங்க ஓகேங்க அட்ரஸ் வேணுங்களா அட்ரஸ் சொல்லட்டுங்களா ஓகேங்க என் பே யசோதாங்க டென் பார் ஃபோட்டீன் பிபிஎம் நகர் சீத்தாலெக்ஷ்மி புரம் ஆ எழுதீட்டிங்களா கோபிச்செட்டிபாளையம் ஆ இதே ஃபோன் நம்பர்தாங்க ஆ ஓகேங்க நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு கொண்டு வருவீங்க பர்த்டே ஃபங்ஷன் வந்து எப்படியும் நாங்கள் செவன் ஓ க்ளாக்கெலாம் முடிச்சுருவோம் ஏன்னால் கொழந்தைகள்லாம் இருக்கிறாங்க ஆமாம் மெயினாக எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுங்க

ஏழுமணிக்கெலாம் வந்துடுங்களா ஓகேங்க கண்டிப்பா கொண்டு வந்து நீங்கள் வந்துவிட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னால் கூட நாங்கள் முன்னால் வந்து நின்றுக்குறோம் ஓகேங்களா ஓகேங்க ஓகே தேங்க்யூங்க